உங்கள் பொண்ணு கீதாவோடய கிளாஸ் டீச்சர் பேசுகிறேங்க உங்கள் பொண்ணோடய மார்க் ஷீட்டெல்லாம் கொடுத்துவிட்ருந்தேன் மார்க்கெல்லாம் எப்படி வாங்கியிருக்கா என்ன ஏதுனு பார்த்திங்களா இப்படி சொன்னால் எப்படிங்க ஒவ்வொரு பரிட்சையிலையும் அவள் கம்மியாகதான் வாங்கிக்கிட்டு இருக்காள் சரிங்க நம்ம இங்கே வந்து இந்தமாதிரி நிறைய பிள்ளைங்க படிக்காமல்தான் இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸுக்கும் எல்லோருக்கும் ஒவ்வொருத்தருக்காக கூப்பிட்டு சொன்னாலும் அவங்களும் எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த பரிட்சை அடுத்த பரிட்சைனே சொல்றாக அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால நாங்களும் என்ன பண்ணமுடியும் அதான் நாங்கள் வந்து ஒரு நா ஒரு நாற்பது நிமிடம் டெய்லியும் சாய்ந்திரம் நாலு மணிக்கு பள்ளிக்கூடம் முடியுது இல்லைங்களா ஒரு நாற்பது நிமிடம் சேர்த்தி பயிற்சி வகுப்பு ஒன்று வைக்கிலான்னு இருக்கோங்க அதுக்கு வைக்கிறமாரி இருந்தால் உங்கள் பிள்ளைய அனுப்புவிங்களா என்ன எப்படி அது திங்கக்கிழமையிலருந்து ஆரம்மிக்கலான்னு இருக்கோங்க மேம் இல்லைங்க இந்தமாதிரி ரெகுலர் பஸ் நாலுமணிக்கு போகிறது அதில் மற்ற பிள்ளைங்கலாம் போவாங்க இந்தமாதிரி ஒருசில பிள்ளைங்க ஒன்று ரெண்டு படிக்காமால் இருக்க பிள்ளைங்களுக்குதான் இந்த நாற்பது நிமிஷம் வகுப்பு அதனால அவங்களுக்கு தனியாக பஸ் விட விடமுடியாது இல்லைங்களா அதனால் நீங்கள்தான் எதாவது ஏற்பாடு பண்ணி சாய்ந்திரம் போகும்போது கூட்டிகிட்டு போய்க்கணுங்க சரிங்க இல்லைங்க ஹோமர்க்கெல்லாம் நீங்கள்தான் பார்த்துக்கணும் இங்கே நாற்பது நிமிடம் என்ன பண்ணுவோம்னால் அன்னன்னைக்கு எடுக்கிற பாடம் மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சிடிச்சா அப்படின்னு கேட்டு புரிய புரியவச்சு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சின்னா தெளிவுப்படுத்தி அனுப்புவோம் அதுமட்டும் தான் இங்கே பண்ணுவோம் மற்றபடி ஹோமர்க்கெல்லாம் டெய்லி அவங்க எப்படி வீட்டில பண்ணுறாங்களோ அந்தமாதிரி நீங்கள்தான் பண்ண வச்சிக்கணுங்க சரிங்க மேம் பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்து கொஞ்சம் திங்கக்கிழமையிலருந்து அனுப்பி விடுங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையும் படிக்காமல் இப்படியே இருந்தால் என்ன பண்றதுங்க சரிங்க சரி பார்த்து திங்கக்கிழமையிலருந்து அனுப்புங்க இங்கேநான் பார்த்துக்கிறேன் வீட்டிலையும் சரி இங்கே பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடவேணாங்க வீட்லேயும் நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் என்ன ஏதுன்னு சரிங்க சரிங்க